நாங்கள் வந்து அதிக நாட்கள் நடைப்பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு வேளாங்கண்ணிக்கு இந்த ஈஸ்டர் டைமில் நாங்கள் நடைப்பயணமாக போவோம் அது ஒரு கிட்டத்தட்ட எத்தனை நாள் பாருங்கள் பன்னெண்டு நாள் எடுக்கும் வேளாங்கண்ணி நாங்கள் ஒரு திருண்ணாமலைலேருந்து ஆரம்பித்தாலே ஒரு பன்னெண்டு நாள்லேருந்து பதினைஞ்சி நாள் ஆகும் அந்த இதுக்குள்ளே நாங்கள் நடைப்பயணம் ஆரம்பிப்போம் அப்படியே நடைப்பயணம் ஆரம்பித்து திருண்ணாமலைலேருந்து ஆரம்பித்தா அப்படியே விழுப்புரம் விழுப்புரம்லேருந்து கடலூர் கடலூர்லேருந்து அப்படியே இந்த அப்படியே இந்த காரைக்கால் அப்படி இப்படின்னு போய் கடைசி நாகப்பட்டினம் அப்படியே வேளாங்கண்ணி போய் நாங்கள் சேந்துடுவோம் இதுதான் நாங்கள் அதிக நாட்கள் வந்து நடைப்பயணம் மேற்கொண்ட நாட்கள் இப்போது ஒரு வேண்டிக்கின்னு நாங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டோம் அதேமாரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா டென்ட்டுலாம் நாங்கள் வந்து போட்டதில்லை ஆனால் நான் வந்து ஒரு டைம்மு கன்னியாகுமரி எப்பயோ போய்ன்னு இருக்கும்போது டென்டு அங்கே நாங்கள் பசங்கக்கூட இருக்கும்போது நாங்கள் டென்டு போட்டு வைச்சிருந்தோம் ஸோ அப்போது வந்து நாங்கள் டென்ட் போட்டு வைச்சதுதான் ஆனால் நடந்து போனதுனா இப்படி தான் நடந்து போனதுன்னா இந்த வேளாங்கண்ணி ஒரு மறக்க முடியாத இதுன்னா இந்த வேளாங்கண்ணி